இந்திய விடுதலைப் போராட்டத்தில் மிகவும் முக்கியப் பங்காற்றிய பகத்சிங் அவர் பஞ்சாப்ல பங்கா பங்காங்கிறது பஞ்சாப்ல இருக்க இப் பஞ்சாப்ல பிறந்தவரு இப்போது பாகிஸ்தான்ல இருக்குது ஜலந்த ஜலந்தர் பகுதி ஜீலம் சத்லஜ் பியாஸ் ராவி ஸ்நாத் அஞ்சு நதியும் ஓடுறததால தான் நம்ம பஞ்சாப்னு சொல்கிறோம் அவரோடய அப்பா பேர் கிஷன்சிங் சித்தப்பா பேர் அஜித்சிங் சரண் சிங் இவங்க மூணு பேரும் போராட்டத்தில் விடுதலைப் போராட்டத்தில் அதிகமாகக் கலந்து நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டதால் ஜெயிலுக்குப் போயிட்டாங்கள் ஜெயிலுக்குப் போய்ட்டு வரும்போது தான் பகத்சிங் வந்து பிறந்திருக்காரு செப்டம்பர் இருபத்தியேலு நைன்ட்டீன் நாட் செவன் அப்பொழுது பிறந்ததால அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்ட சிங் அப்படிங்கிற அர்த்தத்தில் பகத்சிங் அப்படிங்கிற பேரை வச்சிருப்பாங்க அப்போது நைன்ட்டீன் நாட் செவன்ல சூரத் பிளவு அந்த டைம்ல தான் நடந்துச்சு பஞ்சாப்பை நார்த் வெஸ்ட்டு ரீஜியனாக பிரிச்சாங்கள் அமிர்தசரஸ் ஃபெரஷாப்பூ ஃபெரஷாப்பூர் லாகூர் அதிகப் போராட்டம் நடந்துச்சு அங்கே தான் அதிகக் கலவரம் ஏற்பட்டுச்சு பகத்சிங் வந்து ஃபேமிலியோட பகத்சிங் ஃபேமிலி வந்து லாகூருக்கு மாறிச்சு அப் லாகூர் இப்போ பாகிஸ்தான்ல இருக்குது பகத்சிங் ஹாஸ்ட்டல்ல தங்கி தான் படிச்சார் ஹிந்தி இங்கிலீஷ் பஞ்சாப் சான்ஸ்க்ரிட் இதெல்லாம் நிறையா எல்லா மொழியும் தெரியும் உருது வந்து பயிற்று மொழியாக வச்சிருந்தாரு தயானந்த ஆங்லோ வேதிக் ஸ்கூல் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ஓப்பன் பண்ணது தயானந்த சரஸ்வதி அவங்க ஓப்பன் பண்ண அந்த ஸ்கூல்ல தான் இவர் படிச்சார் ஜாலியன்வாலாபாக்குக்கு அப்புறந்தான் பகவத்தோட வாழ்க்கை மாறுச்சு நைன்ட்டீன் ஃபோர்ட்டீன்ல ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ ப்ரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக இண்டியன்ஸ் போனாங்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்ததால் இந்தியாவில விலைவாசி அதிகமாக கூடிச்சு ஜன்வரி ஒம்பது நைன்ட்டீன் ஃபிஃப்டீன்ல காந்தி வந்து அகிம்சையைக் கையில எடுத்தார் அப்போ தான் நார்த் அமெரிக்காவில சன்ஃப்ரான்ஸிஸ்கோ காதர் பார்ட்டியில புரட்சி செய்ய விருப்பமுள்ள இளைஞர்களுக்கு வரலாம் வாண்டட் அப்படின்னு சொல்லிருந்தாங்கள் கிலாபத்து ஜாலியன்வாலாபாக்கு இது எல்லாமே நைன்ட்டீன் நைன்ட்டீன்ல தான் நடந்துச்சு அந்த காலக்கட்டத்தில் தான் நடந்துச்சு நம்ம வந்து ரௌலட் ரௌலட் ஆக்ட்டு ரௌலட் ஆக்ட்டு வந்து நைன்ட்டீன் நைன்ட்டீன் மா மார்ச் எய்ட்டீன்ல நடந்துச்சு நம்ம ஹோம் ரூல் கேட்டோம் ஆனால் ப்ரிட்டிஷ் வந்து நமக்கு ரௌலட் சட்டம் தான் கொடுத்துச்சி மார்ச் டுவெல்த் மார்ச் தேர்ட்டில ஸ்டார்ட் பண்ண நினச்சாங்க ஆனால் தள்ளிப் போய் அது வந்து ஏப்ரல்ல ஏப்ரல் ஆறு அந்த மாதிரி சம்திங்ல நடந்துச்சு பகவத் பகத்சிங் பெரியார் காந்தி இவங்க எல்லாருமே இந்த ரௌலட் ஆக்டுக்கு அப்புறந்தான் பா பொலிடிக்ஸ்ல அதிகமாக வந்தாங்கள் அவர் பகத்சிங் வந்து ஜாலியன்வாலாபக் நடந்தப்போ பகத்சிங்குக்கு பதினொன்று டு பன்னெண்டு வயசு இருக்கும் ப அப்போ வந்து இவர் நைன்த்து படிச்சிகிட்ருந்தாரு நைன்த்து படிக்கும்போது தான் இவர் காங்கிரஸ்ல சேர்ந்தார் நைன்ட்டீன் ட்வெண்ட்டில கல்கத்தா மாநாடு லாலா லஜபதிராய் நடத்தின ஒரு சிறப்பு மாநாட்டில இவர் கலந்துக்கிட்டார் நான் கோப்ரேஷன்ல பகத்சிங் வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டார் நைன்ட்டீன் டொன்ட்டில ஸ்டார்ட் பண்ணார் நான் கோப்ரேஷன் மூமெண்டை காந்தி ஸ்டார்ட் பண்ணார் ஆனால் நைன்ட்டீன் டொன்ட்டி ஒன்லயே முடிச்சதால் ஒரு வருஷத்தில் முடிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கோவம் சிஆர் தாசு பகத்சிங்குக்கெலாம் ரொம்ப கோவம் இவங்கள்லாம் வந்து கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லலாம் பகத்சிங்குக்காக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு காயின் வெளியிட்டாங்கள் நைன்ட்டீன் சிக்ஸ்டி எயிட்ல அறுபத்தி ஒன்றாவது பிறந்த நாள்ல பகத்சிங்குக்கு ஸ்டாம்பும் வெளியிட்டாங்கள் அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் டு கான்பூர் போனார் அங்கே சந்திரசேகர் அப்படிங்கிறவர பார்த்தாரு அவர் பல வேடம் போட்டுத் திரிவார் அவர் வந்து ஒரு புரட்சியாளர் பகத்து பகத்சிங் ராஜ்குரு சந்திரசேகர் இவங்க எல்லாமே ஒரு புரட்சியாளர்கள் நைன்ட்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ண ஹெச்ஆர்ஏ

அந்த ட்ரெயினோட பேர் வந்து ந நம்பர் எயிட் டவுன் ட்ரெயின் சொல்லுவோம் இதை வந்து கக்கோரி பிளேஸ்ல நிறுத்தி கொள்ளை அடிக்கிறதாக ப்ளான் பண்ணாங்கள் லக்னோவில் இருந்து கக்கோரி வந்து சிக்ஸ்ட்டீன் கிலோமீட்ரு லக்கொன் கொள்ளி இந்தியா ஃபுல்லா அந்த கொள்ளை வந்து கக்கோரில ட்ரெயினை மறிச்சி கொள்ளை அடிச்சிட்டாங்கள் கொள்ளை அடித்த அந்த நியூஸ் வந்து இந்தியா ஃபுல்லா நல்லாவே பரவிச்சு சில பேர் மாட்டிக்கிட்டாங்கள் சந்திர சேகர் அசவக்குல்லாகான் இவங்கள்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்கள் காசிக்கு காசி பனாரஸ் எல்லாம் ஒன்று தான் அதுக்கப்புறம் பனாரஸ் ஹிந்து கான் யூனிவர்சிட்டி அதை ஸ்டார்ட் பண்ணது அன்னி பெசன்ட் ஆனால் மதன் மோஹன் மாளவியா வந்து டெவெலப் பண்ணி வச்சிருப்பாரு பகத் பகத்சிங் வந்து ஒரு நல்ல ரைட்டர் நைன்ட்டி டுவென்டி சிக்ஸ் மார்ச்சில் நவுஜன் பாரதசபா அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார் இலக்கியத்திக்கும் இம்பார்ட்டண்ட் கொடுப்பாங்க பணக்கார பகவதிச்சரண் அவர் வந்து ஒரு பணக்காரரு அவரைப் போய் பகத் சந்திச் சந்திச்சார் அவர் வந்து ஒரு ஜோகனைன் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வே ஒரு பத்திரிக்கை நடத்திகிட்ருந்தாரு பகத்சிங் ஆயுதக் கிளர்ச்சியை ஃபஸ்ட்டு பண்ணவர் பகத்சிங் செகண்டாக பண்ணவர் தான் சுபாஸ் சந்திர போஸ் நைன்ட்டீன் டுவெண்டி சிக்ஸ் அக்டோபர்ல ச தசரா ஃபெஸ்டிவல் குண்டு வெடித்து பத் தசரா ஃபெஸ்டிவல்ல குண்டு வெடிச்சது பத்து பேர் இறந்துட்டாங்க அந்த குண்டு வெடிப்புக்குக் காரணம் பகத்சிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கெஸ் பண்ணி கெஸ்ஸிங்ல அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டாங்க ஒரு ஒன் நாள் ஒரு நாள் ஃபுல்லாவே கஸ்டடில்ல தான் வச்சிருந்தாங்கள் போலீஸ் கஸ்டடில்ல கக்கோலி கொள்ளைக்காக தான் இவங்க நம்மளை கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பகவத்சிங் வந்து கெஸ் பண்ணிருப்பார் பகத்சிங்க அப்ரூவராக மாறச் சொல்லி போலீஸ் சொல்லிருக்குது ஆனால் இவர் முடியாது நான் ஒரு நாத்திகன் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பார் நான் ஏன் நாத்திகனானேன் அப்படிங்கிற புக்கை பகத்சி்ங் தான் ரைட் பண்ணார் டிசம்பர் நைன்ட்டீன் நைன்ட்டீன் டுவெண்டி செவன்ல பைஸாபாத் ஜெயில்ல அஸ்வகுல்லாகான் கடைசி நாள் அன்னைக்கு அவரை வந்து தூக்கில போட்டாங்கள் பஞ்சாப்பின் சிங்கம் லாலா லஜபதிராய் ரஞ்சித்சிங் அப்படின்னு சொல்கிற ரெண்டு பேர் லாலா லஜபதிய மயங்கி அவர் வந்து அந்தப் போற கலவரத்தில் மண்டைல அடி அடிச்சிருப்பாங்க போலீஸு அதனால் அவர் மயங்கி கீழே விழுந்துருப்பாரு இவர் தான் பஞ்சாப்பின் சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னொரு ஆள் வந்து ரஞ்சித்சிங் இவங்க இவங்க இவர் ஒரு டெத்தை வச்சிட்டு தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்சிங்க பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக பகத்சிங் வந்து போவார் அதுக்கப்புறம் ஜ ஜத்த ஜத்தேந்திரநாத் தாஸ் பகவத் கூட கல்கத்தாவில வந்து சேந்தார் ஒரு அமைப்பாளராக வந்து சேர்ந்தாரு ப்ரிட்டிஷ் பில்லு நைன்ட்டீன் டொன்ட்டி நைன்ல பப்ளிக் சேஃப்டி பில்லு ட்ரேடு பில் அப்படின்ற ரெண்டு பில்லை பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்க அந்த ரெண்டு பில்லு வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருந்துச்சு அதனால் நம்ம ந பகவத்சிங் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக பார்லிமெண்ட்ல குண்டு குண்டு போட்டு வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளான் பண்ணாங்கள் ஜெயதேவ் பா ஜெயதேவ் வந்து பார்லிமெண்ட்டோட வரைபடத்தைக் கொடுத்தாரு இதை வந்து மீரட் சதி வலக்குன்னு சொல்லுவோம் ஆனால் பார்லிமெண்ட் டெல்லி பார்லிமெண்ட்ல தான் குண்டு போட்டாங்கள் ஆனால் மீரட்ல வந்து இவங்க சதி பண்ணதால் அதை மீரட் சதி விலக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வாலின் ஷிண்டே வாலின் ஷிண்டேங்கறவர் ஒரு ஃப்ரெஞ்சு புரட்சியாளர் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை கேளாத காதுகளை கேட்க வைப்பதற்கான குண்டு அப்படின்ற வாார்த்தையை யூஸ் பண்ணவர் வாலின் ஹிண்டே தான் இதை தான் அந்த குண்டு போடும் போது பகத்சிங் முழக்கம் முழக்கம் பண்ணிருப்பார் ஏப்ரல் எட்டு நைன்ட்டீன் எயிட்டில டெல்லி பார்லிமெண்ட்ல குண்டு போட்டாங்கள் அந்த ரெண்டு பில்லும் பாஸ் ஆகும் போது அப்போது வந்து நைன்ட்டீன் டொண்ட்டி நைன்ல வைஸ்ராய் யாருன்னால் இர்வின் தான் அப்போ ஸ்பீக்கர் பேசுகிற டைம்ல தான் பகத்சிங் வந்து யாரும் இல்லாத இடத்துல தான் குண்டு போட்டாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு யாரும் அங்கே ஆனால் யாரும் டெத்தெல்லாம் ஆகலை ஆனால் காயம் இருந்துச்சு நைன்ட்டீன் டொண்ட்டி ஃபோர்ல உருவான ஹெச்ஆர்ஏவே ஹெச்ஆர்ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்ட்டு நைன்ட்டீன் டொண்ட்டி எயிட்ல மாத்துனாங்கள் பகவதிச்சரண் ஃபேக்ட்ரில குண்டு தயாரிச்சாங்கள் அந்த குண்டு வந்து பகவதிச்சரண் ஃபேக்ட்ரில தான் தயாரிச்சாங்கள் வெடிகுண்டின் தத்துவம் அப்படிங்கிறது பகவதிச்சரண் எழுதின ஒரு புக்கு சந்திரசேகரத் தேடி ஜம்மு ஜம்முநாத் அப்படிங்கிற சிஐடி வந்தார் நைன்ட்டீன் டொண்ட்டி செவன்ல பார்லிமெண்ட்டை கட்டி முடிச்சாங்கள் பழைய பார்லிமெண்ட்டு இப்போ இருக்கிறது புது பார்லிமெண்ட்டு லாகூர் ஜெயில்ல வந்து ஜதேந்திரநாத் தத்தும் மியான்மலி அப்படிங்கிற ஜெயில்ல பகத்தையும் போட்டிருந்தாங்க இதை வந்து சான்ரஸ் கொலை வழக்குக்காக டெல்லியில நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுல குண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுல பார்லிமண்ட்ல குண்டு போட்டாங்கள் பகத் ஜெயில்ல ஒரு க்ரூப்பையே ஃபார்ம் பண்ணார் ரெண்டு பேர் ரெண்டு ஜெயில்ல உண்ணாவிரதம் எடுத்தாங்கள் பத்து ஆறு ஆயிரத்தித் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுல பகத்சிங் வந்து பதினஞ்சு நிமிடம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு சாப்பிடாம இருந்ததால் அவரை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சதால் அவர் பதினஞ்சு நிமிஷம் மயக்கமாயிட்டார் ஆனால் ஜத் சத் ஜதேந்திரநாத் வந்து பிடிவாதமாக இருந்து உண்ணாவிரதத்திலயே இறந்தவரு அவர் வந்து அறுபத்தி நாலு நாள் விரதமிருந்து உண்ணாவிரதமிருந்து அப்படியே இறந்துட்டாரு அவர் தான் உண்மையான ம சை அகிம்சையாளன் அப்படின்னு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லிருப்பார் ஜதேந்திரநாத் தாஸ் வந்து இருபத்தேலு அக்டோபர் நைன்ட்டீன் நாட் ஃபோர்ல பிறந்துருப்பாரு பதிமூணு செப்டம்பர் ரெண் ஆயிரத்தித் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுல டெத்து சில புக்கு சில புக்ல இவர் ஒரு இவரு வந்து அறுபத்தி மூணு நாள்லேயே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் மகாராஷ்ட்ரால காண் பத்திரிக்கை அப்படின்ற ஒரு அமைப்பை நடத்திகிட்டிருந்தாரு அவர் அந்த ஓன ஓனர் டெத்தால் தான் ஊர்வலத்தில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்கள் அப்போ வந்து சரத் துப்பாக்கியால் ராஜ குருவை சரத் துப்பாக்கியை வந்து ராஜகுரு கிட்ட கொடுத்தாரு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு ரிட்டன் கொடுத்துட்டாரு சாவா இ டி சாவர்க்கர் வீர சாவர்க்கரை பார்க்காம குண்டு போட்டுட்டாங்கள் குண்டு வெடிச்சதில் சமையல்காரர்கள் தான் டெத் ஆனாங்கள் இர்வின் சாகலை இர்வின கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கள் ஆனால் இர்வின் அந்த ட்ரெயின்ல வரல அடுத்ததில் மாற்றி குண்டு போட்டதால் அந்த இர்வினோட சமையல்காரர் செத்தாரே தவிர இர்வின் சாகலை இதை வந்து காந்தி இர்வின் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இர்வின் சதி வழக்குல சம்மந்தப்பட்டவங்கள் யாருன்னால் பகவதிச்சரண் யஷ்பால் இந்திரபால் யஷ்பால் தான் ரெண்டு வெடிகுண்டையும் முன்னே வச்சிருக்கார் நைன்ட்டீன் தேர்ட்டில மே டொண்ட்டி எயிட்ல பகத்சிங் நூறு நாள் உண்ணாவிரதத்த கம்ப்ளீட் பண்ணார் பக பகவதிச்சரண் யஷ்பால் ரெண்டு வெடிகுண்டு சோதனையை எங்கே பண்ணாங்கள் அப்படின்னா ரவி நதிக் கரையில் தான் பகவதிச்சரண் அவங்க தான் யஷ்பால் சுக்தேவ் இவங்கல்லாம் போனாங்கள் குண்டு வெடிப்பில் ரெண்டு பேருக்கு ரெண்டு கையும் போயிடுச்சு அதனால் பைசன்பாய் உதவியோட செய்தார் ச சஜ் ஜதேந்திரநாத் தாஸ் குரு சுக்தேவ் தூக்குத் தண்டனை உறுதின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் பதினெட்டு அடி பா உயரம் உள்ள ப பகத்சிங்கோட சிலையை பார்லிமெண்ட்ல ஓப்பன் பண்ணாங்கள் பார்லிமெண்ட்ல உருவத்தையும் பொறிச்சு வச்சிருக்காங்க லாகூர் வந்து இப்போ பார்லிமெண்ட்ல இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் க்ரேட்டஸ்ட்டு இந்தியன் சர்வே அப்படிங்கிற ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு சென்சஸ் எடுத்தாங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்தது பகத் பகவத்சிங் செகண்ட் சுபாஷ் சந்திர போஸ் தேர்டு வந்து காந்தி அடுத்து வந்து பகவத்சிங் வந்து முஸ்லீம் ஓப்பனா சொ அந்த மியூசியம் ஒன்றும் ஓப்பன் பண்ணாங்கள் பகவத்சிங்குக்காக எப்பன்னா அவரோட ஐம்பதாவது பிறந்த நாள்ல ரெண்டாயிரத்தி ஒம்பதுல கத்தார்காலம் அப்படிங்கிற நினைவில்லம் ஒன்று ஓப்பன் பண்ணாங்கள் மார்ச் டொண்ட்டி த்ரீ நைன்ட்டீன் தேர்ட்டி ஒன்ல போலீசைப் பார்த்து பகவத்சிங் பேசுனார் என்ன பேசுனாருன்னால் தண்டனை கொடுத்துவங்கள் அந்த அவரு அவங்க மூணு பேருமே தூக்கில் போடப் போகிறதுக்கு முன்னாடி பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசிருக்கார் தண்டனை கொடுத்த அந்த போலீஸோட பேர் வந்து அக்பர்கா உஜ்ஜெய்னி ப்ளேஸ்ல கொண்டு போய் எரிக்க ப்ளான் பண்ணாங்கள் ஆனால் சட்லஜ் நதியில பாதி எரிந்த பின் அவரோட பாடிங்கள்லலாம் வந்து தூக்கில் போட்டதுக்கப்புறம் செத்ததுக்கு அப்பறம் பாதி எரிச்சு மீதி பாதி உட எரியாத பாதி உடம்ப ச சட்லஜ் நதியில் போடுறது வலக்கம் சான்ரஸ் மாம்னார் தான் சுட்டுக் கொன்றிருப்பாரு யாரை அப்படின்னா பகத்சிங்கை நைன்ட்டீன் நைன்ட்டீன்ல ரௌலட் ஆக்ட்டு நைன்ட்டீன் டொண்ட்டில நான் கோப்ரேஷன் பாபரக்காளி கூர்க்கா இயக்கம் நைன்ட்டீன் டொண்ட்டி ஃபோர்ல வீட்டை விட்டு வெளியேறியது நைன்ட்டீன் ஃபிஃப் டொண்ட்டி ஃபைவ்ல கக்க கக்கோரி சதி வலக்கு நைன்ட்டீன் டொண்ட்டி சிக்ஸ்ல நவுஜன் சபா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் நைன்ட்டீன் டொண்ட்டி எயிட்ல சைமன் குழு நைன்ட்டீன் டொண்ட்டி நைன்ல பார்லிமண்ட் குண்டு போட்டது இது எல்லாமே இவருடைய இவர் கலந்துக்கிட்ட எல்லாமே குண்டு விபத்து எப்பப்போ நடந்துச்சுன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்றுல பார்லிமெண்ட்ல போட்டாங்கள் கொல்லாப்பூர்ல நைன்ட்டீன் நாட் நைன்ல போட்டாங்கள் அதுக்கப்புறம் இவரு இறந்துது மார்ச் மார்ச் டொண்ட்டி த்ரீ நைன்ட்டீன் தேர்ட்டி ஒன்ல மூணு பேரையும் தூக்கில் போட்டாங்கள் அப்போ வந்து அவர் கடைசியாக முழக்கம் என்ன விட்டார் அப்படின்னா இன்குலா ஜித்தாபாத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்கள் மூணு பேருமே தூக்கில் போட்டு இறந்துட்டாங்க